எனக்கு வந்து உணவு வகைகளில் நான் சமச்சது என்ன அப்படின்னா நான் வந்து பிரியாணி பண்ணுணேன் அது வந்து ஒரு பத்து பேருக்கு நான் பிரியாணி பண்ணுணேன் எங்கள் வீட்டில் அது எல்லாம் வேலையுமே நானே பண்ணுணேன் வெங்காயம் நறுக்கிறது தக்காளி நறுக்கிறது எல்லாமே நானே நறுக்கி நானே சமைத்தேன் சிக்கன் பிரியாணி தான் நான் பண்ணுணேன் சிக்கன் பிரியாணி சமைத்து மட்டன் கிரேவி மாதிரி வச்சு சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணோம் நல்லா இருந்துச்சு தயிர் வெங்காயம் இந்த இது எல்லாமே வச்சுருந்தோம் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட்டு எங்கள் பிள்ளைங்க எல்லோருமே சாப்பிடாங்க என்னோடய குழந்தைங்கள்லாம் சாப்பிடாங்க சாப்பிட்டு நல்லா சூப்பராருக்குது அப்படினு சொன்னாங்க எனக்கு வந்து பிரியாணி செய்கிறதுல வந்து நல்ல ஒரு இன்ட்ரஸ்ட்டோடய நான் பண்ணிணேன் நம்ம சமைக்கிறதில் வந்து எப்போவும் நல்லா ஒரு இன்ட்ரஸ்டோடய பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும் அந்த சமையில் நான் இப்போது ஒரு முகம் சுளித்து நான் அப்படி பண்ணேன் அப்படின்னா அந்த சமையில் வந்து நல்லாயிருக்காது நான் எப்போவுமே நல்லா ஒரு இன்ட்ரஸ்ட் பண் இன்டரஸ்டோடய பண்ணுவேன் நிறைய சமையலெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துலாம் நான் சமைப்பேன் அதில் வந்து யூடியூப்பில் பார்த்து அந்த பாப்பஸ் கிட்ச்சன் அப்படிங்கிற ஒரு இதில் சேனலில் பார்த்துதேன் நான் அது பிரியாணியுமே சமைத்தேன் அது எங்கள் வீட்டில் எல்லோருமே சூப்பராயிருக்கு அப்படினு சொன்னாங்க அப்புறம் அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பேருக்கு சமைத்தேன் அப்புறம் ஒரு முப்பது பேருக்குலாம் நான் சமைத்தேன் எல்லோருமே நல்லாயிருக்குது அப்படினு சொன்னாங்க அப்புறம் வீட்டுக்கு விருத்தாடிலாம் வந்து சாப்பிட்டவங்களாம் சூப்பராக இருக்குது நீங்கள் இதை எப்படி செஞ்சுங்க அப்படினு சொல்லிட்டு என்கிட எல்லாமே கேட்டாங்க நான் எல்லோருக்கும் சொன்னே இந்த மாதிரி தான் நான் சமைத்தேன் அப்படினு சொன்னேன் அதுக்கு வெங்காயமெலாம் நல்லா ஸ்லைசாக நறுக்கி தாக்களியெலாம் நல்லா ஸ்லைசாக நறுக்கிபோட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி சமைத்தேன் அது நல்லாருயிந்துச்சு எனக்கு வந்து உணவு வகைகளில் சமைக்கின்றது எது ரொம்ப ஈஸி அப்படின்னா நான் இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே நான் சட்னி வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி மாதிரி மத்தியானம் டைம்மிங்கில் வந்து தக்காளி சூப் வைப்பேன் அது எனக்கு ரொம்ப ஈஸியாக அதை வந்து நான் அவசரம் அப்போ எங்கேயாச்சும் ஊருக்கு கிளம்புறன் அப்படின்னா அது டக்குனு அவசரமாக நல்லா சமைத்து அதை சாப்பிட்டு போகிறதுக்கு தான் கரெக்டாயிருக்கும் தக்காளி சாம்பார் வந்து எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் நல்லா சமைச்சுருவன் எனக்கு கடினமான சமையல் அப்படின்னா தேங்காசோறு வந்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அதுக்கு தேங்காவை திருவி தேங்காய் உடச்சு திருவி அந்த பாலை எடுக்கணும் திருப்பி அந்த பாலில் ஊற்றி அளவெடுக்கணும் இந்த இது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அதனால் வந்து நான் தேங்காசோறு வந்து நான் எப்போயாவது தான் எங்கள் வீட்டில் செய்வேன் தேங்காய் சோறு வந்து நம்ம நினச்ச டைம்முக்கு செய்யவே முடியாது அதுக்கு நெய் இருந்தால் தான் டேஸ்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அது கொஞ்சம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் மாசத்தில் ரெண்டு தடவை அந்த மாதிரி தான் செய்வோம் ஆனால் பிரியாணி வந்து நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவை நாங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சுருவோம் அதில் வந்து எல்லோருமே நல்லாயி ருக்குனு அப்படினு சொல்லுவாங்க எனக்கு சட்னியே வந்து சட்னி வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி அதுவும் ஒரு வெறும் பத்து நிமிஷத்துலேயே நான் டக்குனு சட்னி வச்சுருவேன் தக்காளி சட்னி இதெலாம் டக்குனு பத்து நிமிசத்தில் வச்சுருவன் நான் தக்காளி சட்னிலேயே நிறைய வெரெட்டிஸ் வெரெட்டியாக நல்லா பண்ணுறனால எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் பிடிக்கும் தக்காளி சட்னிங்கிறது எங்கள் வீட்டில் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சோறு வந்து அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருக்கும் தேங்காய் சோறு பண்ணால் ஒரு நாள் பண்ணுறது அப்படின்னாலே காலையில் எட்டு மணிலேருந்து அந்த மத்தியானம் வேலைக்கு தான் நான் இருப்பேன் அப்போவே உட்கார்ந்து வெங்காயம் நறுக்கி எல்லாமே இது பண்ணி தேங்காய் துருவரதே ரொம்ப பெரிய ரிஸ்க்காயிருக்கும் இதுதான் எனக்கு என்னோடய கஷ்டமான சமையலாக இருந்துச்சு